சொல்லுங்க அம்மா ஆ நல்லா இருக்கம்மா நீ நல்லா இருக்கியா கன்னு ஆ என்னம்மா விஷயம் ஆ சொல் கன்னு ஏம்மா ஆடும்மா இப்போ பரீட்சை வேறு பக்கமாக இருக்கு நீ டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லுற அதையும் பண்ணி இதையும் பண்ண முடியுமா உன்னால் சரிம்மா நடனம் ஆடும்மா சரிம்மா நான் வரறேம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தகவல் கொடும்மா சரிம்மா நான் வேலை எப்படி இருக்குன்னு டைம் என்னான்னு பார்த்துட்டு நான் சொல்லுறேம்மா வந்துரறேன் ஆனால் கண்டிப்பாக வர்றேம்மா நீ நல்லா டான்ஸ் பண்ணுறியா பண்ணு சரி சரிம்மா வர்றேம்மா ஆ நல்லா போயிட்டு இருக்கு கன்னு ஒரு இருபது பேர் வர்றாங்க கன்னு ஆ வந்துருக்கிறாங்க வந்துருக்காங்க வந்துருக்கிறாங்க கன்னு ஆ நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்கமா நல்லா நடனம் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா கிளாஸ் ஆ பார்த்துக்குறேன் கன்னு ஆ வியாழக்கிழமை ஃபிரீ தான் கன்னு நான் வர்றேன் கன்னு சரி ஒரு நான் அஞ்சு மணிக்கு முன்னாடியே வர்ற மாதிரி நான் வர்றேம்மா ரெடி பண்ணி வர்றேன் கன்னு ஆ நான் பண்ணிவிட்றேம்மா நீ நல்லா பண்ணுவ ஃபர்ஸ்ட்லியே ஆரம்பத்திலிருந்தே நல்லா நடனம் ஆடுவ நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்றேன் கன்னு சரி பார்த்துக்கலாம் நான் வந்து நான் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்றேன் மேக்கப் போட்டுவிட்றேம்மா நல்லா டான்ஸ் பண்ணணும் ஆ வந் கண்டிப்பாக வர்றேன் கன்னு ஆ சரி கன்னு ஆள் ஒன்று எதா அரேஜ் பண்ணிவிடுங்க நான் வந்துடுறேன் கண்டிப்பாக வந்துடுறேன்

ஆ சரி சரி சரிம்மா நான் வர்றேம்மா ஆ சரிம்மா சரிம்மா பார்த்துக்கலாம் ஆ நான் பார்க்குறேம்மா கேட்டு பார்க்குறேம்மா அதுக்கு பர்மிஷன் இருக்கா என்னான்னு பார்த்துட்டு நான் கூட்டிகிட்டு வர்றேம்மா சரிம்மா